இப்போ வந்து இது வந்து எங்கள் பகுதிக்கு மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுவதும் விளையா விளையாட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் போகும்போது கண்டிப்பாக வந்து அரசாங்கத்திடம் இருந்து எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அவங்க மட்டும் தான் கொடுப்பாங்களா அப்டின்னு கேட்டால் கிடையாது இன்னும் வச்சிருக்க நறை யார்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டடாக இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து ஒரு ஃபண்ட் அவங்களாலே முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து கொடுத்து ஒரு நல்லபடியா ஒரு காம்பட்டிஷன் ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்பட்டிஷன் வந்து நடத்துவாங்க அவங்க அந்த மாதிரி நடத்தும் போது அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக ஓகே ஸ்போர்ட்ஸ் இருக்கோம் நம்ம ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்னு நான் சொல்லுவேன் ஸோ மை எனக்கு பார்த்திங்கன்னா வந்து ஷெட்டில் கார்க் நான் ஷெட்டில் கார்க் பிளேயர் தான் ஆக்சுவலாக சம் இஷ்யூஷ்னால என்னால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல பட் நான் கண்டினியூ பண்ண முடியல அப்படினாலும் என்கிட்ட என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி இந்த மாதிரி யார் வந்து கேட்டாலும் நான் சொல்கிற ஒரே ஸ்போர்ட்ஸ் வந்து போய் ஷெட்டில் கார்க் விளாடுங்க விளாடுங்கன்னு தான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக நான் வந்து ஃபியூச்சரில் இப்போது வந்து நான் பண்ணல ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த ஷெட்டிலில் வந்து மறுபடியும் வந்து கண்ட்டினியூ பண்ணுவேன் என்னோட எய்ம் வந்து ஜெஸ்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் நம்ம போனால் போதும் அப்டிங்கறது என்னோட எய்ம் நம்ம அவுட் ஆகுறோம் அது ரெண்டாவது விஷயம் அங்கே வரைக்கும் போனால் போதும் ஒரே ஒரு டைம் அந்த கிரௌண்டில் ஆடினா போதும்ங்கிற மாதிரி தான் ஸோ எனக்கு வந்து இந்த ஷெட்டில் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டடாக இருப்பேன் நிறையா ஸ்கூல்ஸ் நிறையா காலேஜஸ் கூட போய் விளாடிருக்கோம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஒரு ஸ்போர்ட் அந்த மாதிரி வந்து நாங்கள் வெளிய காலேஜஸ் காம்பட்டிஷன்ஸில் போய் பேசும்போது கூட எங்களுக்கு ஃபண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கவு கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கு அப்புறம் யார்லாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டடாக இருக்காங்களோ அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க